சார் அதான் சார் ஹாஸ்டலில் சாப்பாடு சரியில்லை சார் அது கம்ப்ளைன்ட் பண்ணலான் சொல்லிட்டு தான் சார் கால் பண்ணோம் அதான் சார் இந்த உப்மா உப்மா சேமியாலாம் வந்து நல்லா இருக்கிறது இல்லை சார் ரொம்ப டேஸ்ட் லெஸ்ஸா இருக்கு அதை இன்னும் கொஞ்சம் மாற்றுனா நல்லா இருக்கும் சார் அதுக்கு பதிலா ஏதாவது இடியாப்பம் அந்த மாதிரி தோசை இட்லி அந்த மாதிரி மாற்றுனா நல்லா இருக்கும் எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து போய் சொன்னோம் சார் அவங்க போய் வந்து பிரின்சிபல் கிட்ட தான் நீங்கள் பேசுணும் நம்மகிட்ட மெனு என்ன இருக்கோ அந்த மாதிரி தான் சமைக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சார் மெனு என்ன இருக்கா சரி சார் ஓகே சார் சரி சார் சரி சார் நம்ம எல்லாம் பசங்க எல்லாம் சேர்ந்து எழுதி வச்சியிருக்கோம் சார் ஆமாம் சரி சார்

சரி சார்